இப்போ வந்து கோரன்டைனில் வந்து பார்த்தீங்கனா நிறையா பசங்களால் ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்ற சிச்சுவேஷனில் வந்து இப்போது வந்து கவர்மெண்ட்டில் வந்து கல்வி அப்படினு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க எங்கள் சேனலில் அது வந்து இருபத்தி மூணு நம்பரு அந்த நம்பர் வந்து நிறைய பே பசங்கள் வந்து அதை பார்த்து ப படிக்கிறாங்க அது என் பக்கத்து வீட்டு பசங்கள் கூட அதை பார்த்து படிச்சு நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம்மேட்டா வந்து நான் கூட வந்து யூட்யூப் சேனல் வந்து நிறைய ப பேரை வந்து ஃபாலோ பண்ணுற சேனல்ஸெலாம் பார்த்துருக்கேன் பயாலஜி சிம்ப்லிஃபைட் அப்படினு சொல்லி நானும் ஒரு சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டிருந்துருக்கேன் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிணேன் அப்புறம் அது அதுக்கப்புறம் வந்து நான் அந்த சேனல்லாம் உண்மையை சொல்லணும்னா வந்து கோரன்டைனில் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது ஆனால் இப்போவுமே அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஏதாவது பசங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் ஏதாவது பாடம் போ புரியலை அப்படினா இங்கே வீட்டுக்கு வந்து அழகாக அந்த சேனலை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு வேணுன்றதை யூட்யூபில் கூட நிறைய பேர் வந்து சேனல் வைச்சு அப்லோட் பண்றாங்கல்லையா அவங்களுக்கு புரியாத டாபிக்கை போட்டு வேணுன்றதை பார்த்துக்குகிறாங்க அதுக்கப்புறமேட்டா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின் புரியலை அப்படினா அந்த கொஷின் எப்படி வந்துச்சு சம் மேக்ஸ்லெலாம் எப்படி சம் வந்துச்சு அப்படினு சொல்லிவிட்டு யூட்யூப்பில் வந்து நல்லா கிளீயர் கிளீயராகவே சொல்லித்தராங்க ஸோ அந்த அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவங்க எக்ஸாம் டைமில் வந்து கடைசி நேரத்தில் அந்த ஒ ஒரே நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்குலாம் அந்த சேனல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஏன்னால் வந்து ஒரு ஒரு அஞ்சாறு சாப்டர் பரிட்சைக்கு இருக்குது அப்படின்னா அந்த அஞ்சாறு சாப்டரையும் வந்து நம்மளால் ஒரே நேரத்தில் படிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் வந்து அந்த சேனலில் வந்து சின்ன சின்னதாக வீடியோ போட்டிருக்காங்க அதை வைச்சு பசங்கள் பார்த்து படிச்சுக்குதுங்க